எங்கள் சமையல் அறையில் உள்ள மின்சாதனங்கள் மிக்ஸி கிரைண்டர் இண்டக்ஸ்டன் ஸ்டவ் ஓவன் தட்ஸ் ஓகே இத்தகைய சாதனங்கள் இருக்கிறது இது கிடைக்காத பழைய நாட்களில் அதுவும் ஒரு தனி சுகம் தான் ஆட்டுக்கல் அம்மி அதில் அரைச்சு அதை எடுத்து கொண்டு போட்டு அதுவும் ஒரு நல்ல அனுபவம் தான் அதை இப்போ மிஸ் பண்ணுறோம் சொல்லப்போனால் ஆனால் அது அவசரத்துக்கு கொஞ்சம் தாமதமாக வரும் இது அவசரமாக செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதுதான் இப்போது என் அனுபவம் எப்படி வேறுபட்டுள்ளது என்று கேட்டால் அது கொஞ்சம் லேட்டாவே அதை செஞ்சுக் கொடுத்தாலும் உடம்புக்கு நல்லதாக இருந்துச்சு இப்போ எல்லாம் கரண்டில் இயங்குறதுனால உடம்புக்கும் கொஞ்சம் சம்திங் ஒரு இது இல்லாமல் தான் இருக்கும் அது எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் இப்போது இது வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் தான் அதில் அரைச்சு அப்போது உள்ள காலத்தில் அதில் ஈஸியாக பண்ணிணாங்க எல்லாமே ஆனால் இப்போது உள்ள காலத்தில் மிக்ஸி கிரைண்டர் கேஸு சிலிண்டர் ஓவன் இது இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இது இருக்கிறது ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்கும் மிக்ஸி மிக்ஸியை எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்துரும் அதனால் கிரைண்டர் ஆட்டுக்கல் மாவாட்டுறதுக்கு கிரைண்டர் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஸ் கேஸ் இல்லேன்னா இப்போது எதுவும் கிடையாது கேஸ் தான் இப்போது எல்லாமே சிலிண்டர் சிலிண்டர் இல்லேன்னா இது எதுவுமே ஆகாது சிலிண்டர் தான் முக்கியம் எல்லாத்துக்கும் சிலிண்டர் தான் முக்கியம் சிலிண்டர் இல்லை அப்படின்னா நம்ம எந்த வேலையும் பார்க்க முடியாது அடுப்பெல்லாம் இப்போது எங்கேயுமே கிடையாது சிலிண்டர் இருக்கிறதுனால தான் எல் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது சிலிண்டர் தான் எல்லாத்துக்கும் முக்கியக் காரணம் சிலிண்டர் தான் ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு அப்புறந்தான் மிக்ஸி கிரைண்டர் கேஸ் ஓவன் இது எல்லாம் ஓவன் வந்து நம்மளுக்கு அவசரத்துக்கு எதுவும் செய்யணும் அப்படின்னா ஓவன் ரொம்ப ஹெல்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இப்போது எல்லாத்தையும் விட மிக்ஸி கிரைண்டர் கேஸ் சிலிண்டர் ஓவன் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது அந்தளவுக்கு இது நல்லதாக இருக்குது